ஆ சார் நான் கார்பெண்டர் பேசுறேன் சார் ஆ அது ஒன்றும் இல்லை சார் நம்மளுக்குத் தெரிஞ்சவங்க ஒரு கிச்சனுக்கு ஒரு டோ டோர் மாதிரி போட டோர் போடணுமா ஆமாம் டோரு அப்புறம் அலமாரி ஸ்லாப்பு கீப்பு கப்போர்டு கிபோர்டு எல்லாம் வைக்கணுங்கிறாங்க ம் ஆமாம் சார் ஆமாம் சார் அதனால் கொஞ்சம் போர்டெலாம் தேவைப்படுது நம்பள்கிட்ட அந்த இருக்குமா சார் ஆ சென்ச்சூரில்லாம் இருக்குமா சார் சரி சார்

ஓகே சார் ஓகே சார்

ஆ ஆ ஆ புரியுது சார் புரியுது சார் இல்லை சார் இனிமேல் தான் சார் போகணும் அதுதான் உங்கள்கிட்ட கேட்டுப்போமே உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படி இல்லைன்றேன்கூடாதுங்கிறதுக் ஆ ஓகே சார் அதுதான் சரி நம்பளுக்கு பழசு அநேகமாக சரிபட்டு வராது புதுசாக தான் எனக்கு வேணும் ஏனால் செஞ்சுக் கொடுக்குறோம் அது தப்பாக போய்விடக்கூடாது ஆ ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் நம்பள்கிட்ட பெஃவிக்கால்லாம் இருக்கா சார் புரியுது சார் புரியுது சார் நமக்கு ஓகே சார் நானும் இன்னோரு மேஸ்திரியுந்தான் போய் பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரூமுக்கு இது செய்யணும்னா அவங்க எவ்வளோ எத்தனை சார் தேவைப்படும் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ வைக்கிறாங்க போல இருக்குது சார் கேட்பாங்க கேட்பாங்க நம்பளுக்குத் தெரிஞ்சவங்க தான் சார் ஃபேமிலி மாதிரி தான் அது மாதிரி அஞ்சு அஞ்சு அஞ்சு வேணுங்கிறீங்களா ஆ ஆ இது நம்பள்கிட்ட வண்டி இருக்கா சார் டாட்டா ஏஸு இல்லை நாங்கள் தான் கொண்டு வரணுமா புரியுது சார் புரியுது சார் சரி சார் நாங்கள் சரி சார் ஆ சரி சார் நான் அங்கே போயிட்டு என்னான்னு பார்த்துட்டு வந்து கூப் இதோ வந்து ஆ